என் பேர் வந்து உஷாராணி நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தேன் அங்கே ப்ளஸ் டூ வரைக்குமே படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இருபது வயசில் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே பள்ளிபாளையத்தில் எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்க வீட்டுக்கார் கூட ஒரு இருபத்து ரெண்டு வருடம் வாழ் வாழ்ந்தேன் எங்களுக் எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் இப்போ படிச்சிட்டு அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு எங்கள் பையன் ப ப்ளஸ் டூ படிக்கும் போது எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பையனை படிக்க வச்சேன் படிக்க வச்சி இன்னைக்கு அவன் ஒரு வேலைக்கு போகிறான் நானும் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இப்போது ஒம்பது வருஷமாக குடியிருக்கேன் குழந்தைகளோட வேலைங்கறங்காட்டி எனக்கு ரொம்ப மனது திருப்தியான இது ஒரு வேலையாக இருக்குது எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச வேலையாக இருக்குது மன நிம்மதியான வேலையாக இருக்குது ரொம்ப மனசு ஃப்ரீயாக இருக்கிறேன் உ கஷ்டங்களை எல்லாம் வந்து அந்த குழந்தைங்கள பார்த்தாவே எனக்கு அந்த கஷ்டமெல்லாம் போய்டும் அப்புறம் என் பிள்ளைங்க பசங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க